தமிழ்நாட்டில் பாரம்பரிய பொழுது போக்குனால் நடனம் தெருக்கூத்து டிவி பார்க்குறது கில்லி தாண்டல் விளையாடுவது இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய விளையாட்டாக தான் போயிட்டுருந்தது இப்போது வந்து சிட்டியில் வந்து மாறுபட்டு இன்றைக்கி வந்து கேம்மு சாட்டு இன்டர்நெட்டு அந்த மாதிரி போயிகிட்டுருக்கு இப்போவும் கிராமங்களில் வந்து தெருக்கூத்து பார்க்குறாங்க தெருவில் வந்து வீதியில் உக்காந்து டிவி பார்க்குறாங்க ஒரு நடனம் பார்க்குறாங்க இந்த நாடகம் இசை பாட்டு கச்சேரி அந்த மாதிரிலா பார்க்குறாங்க சிட்டி வாழ்க்கை தான் இன்றைக்கி மாறுபட்டு ஒரு மோசமான சூழலை நோக்கி போயிகிட்டுருக்கு